எனக்கு வந்து மலைப் பயணம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலை ஏறுறது எங்கள் ஃபிரண்ட்ஸ் கூட இந்த விடுமுறை நாட்களெல்லாம் நாங்கள் மலை மலைக்குப் போயி ஏறுவோம் அங்கே வந்து இப்போ ஒருவேளை பாதைகள் வந்து படிக்கட்டு அது மாதிரி சரியில்லாத போது நாங்கள் வந்து சிலிப்பரெலாம் கீழேயே கழட்டி விட்டிருவோம் அதுக்கு நான் எங்களை பாதுகாத்துக் பாதுகாப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இந்த பயணத்தை வந்து தொடருவோம் அங்கே வந்து ஜாலியாக இருக்கும் நிறைய சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிடுவோம் மதிய டைமில் நாங்கள் சாப்பாடும் இங்கேயிருந்து எடுத்துகிட்டுப் போவோம் அங்கே ஃபிரண்ட்ஸ் ஃபுல்லாக சேர்ந்து அங்கேஸ் அங்கேயே தங்கி அங்கேயே ஜாலியாக எங்களுடைய அதாவது அந்த மலைக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து நாங்கள் அங்கே தங்கியிருப்போம் அங்கே ஜாலியாக இருப்போம்